தோட்டக்கலை வேலையினால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் கத்திரி செடி வெண்டைக்கா செடி கொ கொத்தவரங்க செடி இந்த மாதிரி செடிகளெலாம் வீட்டில் வச்சு ரோ ரோஸ் செடி அழகு செடிங்களெலாம் வச்சு அதில் வர களைகளெலாம் எடுத்து விட்டு நல்ல தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான இயற்கை உரங்கள போட்டு அதை வளர்த்து அதில் வர பூவை ப பறித்து வைக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா அதை பறித்து நான் வைக்கிறதை விட அதை செடியில் இருந்து செடியை சிரிக்குமில லேசாக அந்த காற்றடிக்குறது அடிக்குச்சிலாம் இந்த பூ வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் அது எனக்கு ரொம்ப என்னை பார்த்து இந்த பூ செடி சிரிக்குதே அதுக்கு உயிர் கொடுத்தேன் சொல்லிட்டு அதனால் எனக்கு தோட்டக்கலைகளெலாம் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு செடிக்கும் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்குறோம் நாளைக்கு என்ன செய்யணும் அப்படினு சொல்லிட்டு அதுக்கு பூச்சி அரித்தா மருந்து தெளிக்கிறது அதுவும் இயற்கை செயற்கை வாங்காமல் இயற்கை முறையில் எப்படி வேப்பம் புண்ணாக்கை எடுத்து எப்படி செய்யணும் அப்படினு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிக்கும்